முந்திக் காலத்தில் வந்து பேருந்து வசதி இல்லை ஆனால் இப்போ வந்து பேருந்து வசதி இருக்குதே தவிர நம்மளுக்கு வந்து அதிக கட்டணத்தை இது பண்ணுறமாரி இருக்கு ஆனால் இப்போ வந்த அரசாங்கம் வந்து மகளிருக்கு வந்து சும்மாவே போகலாம் அப்படின்றமாதிரியும் கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு பயன்படுதே தவிர சில பேருக்கு வந்து அது வந்து பயன் இல்லாமல்தான் இருக்கு இப்போ வந்து எங்களுக்கு வந்து எப்படி இதாக இருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து காலையில வந்து போகறோம் அப்படின்னா செவன் ஏழ்ட்ரைக்கு பஸ்ஸு வருது அப்படின்னா நாங்கள் அந்த எங்களுக்கு வீட்டில் கொடுக்குற காசை வந்து நாங்கள் சேமிச்சு வச்சுட்டு அதில் மி அந்த காசை வந்து அதில் கொடுக்காம நாங்கள் வந்து அந் பஸ்ஸில் போகறனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதேமாதிரி ஆஃப்டர்நூனும் அந்த பஸ் வந்திருச்சு அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு அதில் ஏறி போகறக்கூட வசதி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இருக்காது அந்த துட்டு எல்லாம் நாங்கள் சேமிச்சு வச்சு நோட் புக்ஸோ இல்லை எதுவோ அந்தமாதிரி நாங்கள் வந்து வே வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ஸோட ஜாலியாக எங்கேயும் எங்கேனாலும் போகணும் அப்படின்னா அந்த ஃப்ரீ பஸ் வந்து பயன்படுது எங்களுக்கு இப்போ எதாவது தியேட்ரு இல்லை விஓசி க்ரௌண்டு அந்தமாதிரி எங்கேயாவது போகணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் வந்து கிடைக்கவும் செய்யும் நாங்கள் அதை அதுமூலியமாக நாங்கள் பயனும் பெற்றுக்கோம் அதனால் போக்குவரத்து சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பயனுள்ளதாகவும் இருக்கு இப்போதைக்கு வாழ்க்கைத்தரத்துக்கு அப்படின்னா நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த மகளிர் பஸ்ஸுன்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கி அந்த காசு வந்து பஸ்ஸூக்கே போகாமல் அதை வந்து அவங்க சேமிச்சு வச்சு அவங்களோட பையங்களுக்கு எதாவது அவங்க பண்ணிக்கொடுக்குறாங்க இந்தமாதிரி ஆனால் எங்கள் ஊருக்குள்ளே வந்து பஸ்ஸு ரொம்ப வர்றதில்லை அதேமாதிரி வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் பயனாகவும் இருக்கும் நாங்களும் அதை சேமிச்சு வச்சு நிறைய புத்தகமோ எதோ ஒன்று வாங்கி எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் இது பண்ணிப்போம்